எங்கள் கிராமத்துலெல்லாம் பார்த்தீங்கனா காலங்காத்தால் வந்து நிறைய பறவைகள் வந்து பறக்கும் நிறைய தானியங்களெல்லாம் வந்து நாங்கள் வீட்டில் போட்டு வைக்கும்போது அது வந்து சாப்பிட்டுட்டு போகும் நான் அப்படி வந்து ஒரு பார்த்த பறவை வந்து என்னென்னால் தூக்கணாங்குருவி தூக்கணாங்குருவியெல்லாம் அப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம் ஆனால் இப்பெல்லாம் வந்து தூக்கணாங்குருவியே பார்க்க முடிகிறது இல்லை ரேராக தான் இருக்குது அப்படி நான் ஒரு நாள் பார்த்த பறவை வந்து தூக்கணாங்குருவி ஏன் தெரியுமா தூக்கணாங்குருவி இப்பெல்லாம் வந்து அதிகமாக இல்லை செல் ஃபோன் ரேடியேஷன் அது வந்து அதிகமாக வந்து நம்ம செல் ஃபோன் ரேடியேஷன் வந்து இருக்கிறதுனால தூக்கணாங்குருவிகளெல்லாம் வந்து அழிஞ்சுட்டே வருது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கனா இந்த தூக்கணாங்குருவிகளோடய கூடுகள் வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கனா இந்த தூக்கணாங்குருவிகள் கூடயும் பார்க்க முடிகிறது இல்லை தூக்கணாங்குருவிகளையும் பார்க்க முடிகிறது இல்லை நிறைய விதமான பறவைகள் வந்து அழிஞ்சுகிட்டே வருது நம்ம அதனால் பறவைகளை பாதுகாக்கிறதுக்கான செயல்களை வந்து செய்ய வேண்டும் இந்த செல் ஃபோன் ரேடியேஷனை கம்மியாக யூஸ் பண்ணணும் இந்த சவுண்ட் யூஸ் அதிகமாக சவுண்ட் வெளியிடுகிற டிவைசஸெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணணும் பட்டாசெல்லாம் நம்ம அதிகமாக வந்து இது பண்ணுறோம் அதெல்லாம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும் நான் வந்து வேடந்தாங்கெல்லாம் போயிருக்கும்போது நிறைய விதமான பறவைகளெல்லாம் பார்த்தேன் புது புது பறவைகளெல்லாம் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது